எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள் இருக்குது சாப்பாடு செய்ய ஃபங்க்ஷனுக்குத் தேவையான பொருள் எல்லாம் அதிகமாக இருக்குது எங்க சமையல் ரூம்மில் வந்து நிறைய ஜாமான்கள் இருக்குது தண்ணி பாத்திரங்கள் பக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது சாப்புடுறதுக்கு தனியா தட்டு இருக்குது எங்கள் ஃபேம்லியில் மொத்தம் நாலு பேரு வெளியே அக்கா வீட்டு குடும்பம்லாம் வந்தால் எட்டு பிளேட்டு இதே மாரி ஆகும் அதுக்கதுக்கு தனித்தனியாக ஜாமான்கள் இருக்குது கடுகு வைக்க எண்ணெய் வைக்க மிளகாய்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் தனித்தனியாக வைக்க ஜாமான்களாம் இருக்குது இதே ஃபங்க்ஷன் இதே விழாலாம் வந்தால் இதுக்கு சாப்பாடு செய்ய தனியாக தேவைப்படும் அதுக்கு பெரிய பாத்திரம் அண்டா சட்டி ரெண்டு சட்டி இருக்குது வாணல் இருக்குது டம்பளர் ரெண்டு இருக்குது கொடம் இருக்குது அண்டா இதெல்லாம் இருக்குது எங்க வீட்டில் பக்கெட்டு பால் வாங்க இருக்குது மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு பக்கெட்டு தனியாக இருக்குது சும்மா நார்மலாக சமையல் செய்கிறதுக்கு நார்மலான சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் இருக்குது பித்தளை அண்டா பித்தளை கொடம் பித்தளை சொம்பு இது எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது காச்சு அண்டா பித்தளை அண்டாவத தான் காச்சு அண்டான்னு சொல்லுவோம் காச்சு அண்டா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது இதெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு இதெல்லாம் நாங்க சமையல் அறையில் வச்சிருக்கறோம் அடுப்பு இருக்குது பிரியாணி செய்கிற குண்டா இருக்குது எல்லாம் இருக்குது பால் காய்ச்சறதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு சொம்பு இருக்குது நாலு கிளாஸ் இருக்குது பத்து பிளேட் இருக்குது சின்ன சின்னதாக கிண்ணம் சின்ன சின்ன கிண்ணம்லாம் இருக்குது